குக்கிங் வந்து இன்ட்ரஸ்ட் இல்லன்னுல்லை குக்கிங் பெரிசா அது கெடக் அது பண்ணுறதுக்கு வந்து அவ்வளவா டைம் கிடைச்சதில்ல காலேஜூ வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கிங்கான ஸ்பேஸ் வந்து அம்மா கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் மேபி இனிமேல் இன் ஃப்யூச்சர் வந்து குக்கிங்தான் லைஃப்பாக மாறணும் அப்படின்ற ஒரு இதாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ இப்போ நம்ம வீட்டில் அம்மாலாம் அப்படி சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டுதான் பொருளை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸைதான் நம்மளுக்கு கிடைக்காது ஏனால் கிடைக்காதுன்னு தெரியாது முதல்ல எந்த பொருள் எங்கே கிச்சனில் இருக்குனே நம்மளுக்கு தெரியாது ஏனால் அது அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்குதான் அதை பற்றி தெரியும் அப்போ நான் சமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ யூடியூப்போ இல்லை எங்கள் அம்மா அதோடய இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சொல்றாங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியண்ட்ஸெலாம் என்னான்றத ஒரு தட்டில் நானே ஃபஸ்ட்டு எடுத்து வெச்சுருவேன் அதேமாதிரி இப்போது ஆனியனெலாம் சாப் பண்ணி வைக்கணும் இல்லை தக்காளியெலாம் இது பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இதில் வெச்சுட்டு அந்த மாதிரிதான் ஸ்டாட் பண்ணுவேன் ஏனால் எனக்கு வந்து கண்டிப்பாக அங்கே போய் நின்றுட்டு ஆன் பண்ணிட்டோன்னால் அது எடுத்து எல்லாம் பண்ணணும் அப்படின்றது தெரியாது இன்னும் பெரிசா அந்தமாதிரிலாம் பண்ணாமல் சைடிஷேல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுனால சைடிஷ்லேருந்து போனாலும் சைடிஷ்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அந்தமாதிரி விஷயங்களை முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு எல்லாமே எடுத்து வெச்சுருவேன் எல்லாமே ஃப்ரண்டில் எடுத்து எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கணும் அந்த ஆடரில் எந்தெந்த ஆடரில் எது எது போடணும் அந்த மாதிரியா நான் ஆடரில் போட்டுட்டு இவ்வளோ டைம் இது பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த டைம்க்கு வதக்கணும் இப்போ இதில் இந்த டைமில் இதை போடணும் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அதை அப்டேயே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுவேன்